நான் ரீசெண்ட்டாக ஒரு ஹேண்ட்பேக் வாங்கினேன் அது வந்து ஸ்லிங் பேக் ட்ராவெல்லிங்க்கு யூஸ்புல்லாக இருக்குமேன்னு அந்த பேக் வாங்கினேன் நான் வந்து கடையில் வாங்கும் போது கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு பிடிக்காத மாதிரியே இருந்துச்சு ஆனால் நான் வீட்டுக்கு வந்ததும் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன் ஜிப்பெலாம் கரெக்ட்டாக இருக்குது கலரும் கம்ஃபர்ட்டபிளாக கரெக்டாக இருந்துச்சு வெளியே எடுத்து போகிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதில் வந்து என்னோடய இனிஷியல் போட்டே கிடைத்தது அது ஒரு லக்கி எனக்கு ஜிப்பெலாம் கரெக்ட்டாக இருக்குது லென்த் ஸ்லிங் பேக்கோடு லென்த்தும் நல்லா இருந்துச்சு ஸ்டிச்சிங்கும் நல்லா கரெக்ட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளாக நல்லா சூப்பராக இருந்துச்சு